நீச்சல் அடிக்கும்போது மல்லாக்க படுத்துக்கிட்டு நீச்சல் அடிச்சோம் அந்த பேரலை அதிலயே சின்ன அலை பெரிய அலை அப்படின்னு வரும் அந்த பேரலை வந்து என் மூக்கில் தண்ணிப் புகுந்து முழுகிப்புட்டேன் முழுகினப்போது மறுபடி புரண்டு கிரண்டு வெளியில் வந்து கரையில் சேர்ந்தேன் அது மாரி பல போராட்டம் இருக்குது நீச்சல் அடிக்கும்போது எண்ணற்ற போராட்டம் இருக்குது ஒருவாட்டி இந்த கையை தாண்டவம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள் அந்த தாண்டவம் அடிச்சு போகும்போது அலை புரட்டி விட்டுட்டு என்னை அந்த புரட்டி விடும்போது தண்ணியை குடிச்சிட்டேன் தண்ணியை குடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கரைக்கு வந்து சேர்ந்தேன் எண்ணற்ற சவால்களை நாங்கள் சமாளிச்சிக்கிட்டிருக்கறது தான் போராட்டம் மீன் பிடிக்க போயிருந்தேன் போட்டில் அது கொஞ்சம் பழைய போட்டு தண்ணி பூந்துட்டுது போட்டு தண்ணியில பூட்டு கட்டு மரத்தை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி கரை வந்து சேர்ந்தேன் நீச்சல் அடிக்கலை அப்படின்னு இருந்தால் நாங்கள் கரையை கடக்க முடியாது நீச்சல் அடிச்சதுனால தான் நாங்கள் கரையை வந்து சேர்ந்தோம் முழுகி நீச்சல் போகும்போது மீன்கள் கண்ணில் குத்தும் பெரிய மீன் கூட சில நேரத்தில் வந்து வாலால் அடிச்சிட்டு போய்டும் இது மாரி நீச்சல் உள் நீச்சல் அடிக்கும்போதும் பல தடைகள் எனக்கு இருந்துச்சி வெளி நீச்சல் அடிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா மேலே ஏதாச்சும் இந்த கடல்ல கிடக்கக்கூடிய பாசிகள் இதெல்லாம் வரும் அது மூஞ்சியில அப்படியே படர்ந்துடும் அதை சமாளிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்படி எண்ணற்ற தடைகளை நாங்கள் சந்திச்சிக்கிட்டிருக்கோம் சந்திச்சு முடிச்சிருக்கோம் ஆனால் நிறைய வாழ்க்கையில் கடல்லயே கடக்கறதுனால எங்களுக்குன்னு நிறைய சமாளிக்கிற தன்மை வேணும் அது இருக்கறதுனால தான் நாங்கள் கடல்ல சமாளிச்சிக்கிட்டிருக்கோம் அந்த கடல் பாசி என்ன பண்ணுமுன்னால் மூஞ்சியில அப்படியே மூடிக்கும் அதை எடுக்குறதுக்குள்ள நாங்கள் தண்ணி குடிச்சிடுவோம் சில நேரத்தில் மீன் பிடிக்க நடுகடலுக்கு போவோம் அங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா அலைகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் போட்டையே கவுத்துவிட்ரும் என்ன பண்ண முடியும் நீச்சல் அடிச்சு கரைக்கி வரணுன்னு ஒரு சில பேர் வந்துருவாங்கள் அதில் நானும் பல சமாளிச்சு வந்திருக்கேன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கட்டை மிதந்து வரும் அது மோரையில் அடிச்சிப்புடும் உள் நீச்சல் போனீங்கன்னால் பெரிய பெரிய மீனுகள் அந்த கப்பல் சேதம் ஆன பொருள்கள்லாம் அங்கே கிடக்கும் அதில் மோதி மூக்கில் அடிச்சிருக்குது கையில் கிழிச்சிருக்குது ஆணிகள் அதிலேலாம் சமாளிச்சு எதிர்நீச்சல் பண்ணி தான் நாங்கள் வாழ்க்கையில் வந்து கரைக்கு சேருவோம் இப்படி தான் எங்கள் வாழ்க்கையே போராட்டமாகவே இருக்குது